ஹலோ யாரு ஆ ஆமாம் நீங்கள் ஆ சொல்லுங்க சரி ஆஃபீஸ் எங்கே இருக்குது இனிப்புனால் லட்டு ஜாங்கிரி குலோப்ஜாமூன் பால்கோவா பாதுஷா இதெல்லாம் போடுவோம் கேக்ஸ் வந்து ரெட் வெல்வெட் ப்ளாக் ஃபாரஸ்ட் சாக்லேட்டு வெண்ணிலா ஃப்ளேவர் எல்லாமே இருக்குது ஆ அதுவும் இருக்குது சமோசா பப்ஸு வடை டீ காஃபி எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் ஓகே பப்ஸ் எத்தனை எத்தனை பேருக்குன்னு சொன்னீங்கன்னால் அதுக்கேற்ற மாதிரி தருவோம் ஆ சரி

ஆ சரி ஃபுல் கேக் வேண்டாமா ஃபுல் கேக் பீஸ் கேக்கு ஆ சரி ஆ ஆ எல்லாம் வந்து எல்லாம் நல்லா தான் இருக்கும் தருவோம் அமௌண்ட் வந்து டெலிவரிக்கப்புறோம் பார்த்துக்கலாம் இது ஆமாம் நாங்களே அங்கே வந்து தருவோம் நீங்கள் வரணும்னு அவசியோமில்ல லொக்கேஷன் மட்டும் அனுப்பிவிடுங்க நாங்களே வந்து தரோம் ஆ சரி ஆ சரி ஆ வெல்கம்